வணக்கங்க மேடம் நாங்கள் தருமபுரிலேருந்து சரளா பேசுகிறோம் எனக்கு வந்து ஹரினி ட்ராவல்ஸ்லேருந்து நல்லாருக்குது ஃபெசிலிட்டினு உங்கள் ஃப்ரெண்டு தான் இந்த நம்பர் கொடுத்தாங்க ஆ நான் வர்ற திங்கக்கிழம வந்து தீர்த்தபுரீஸ்வரர் கோயிலுக்கு வரணுங்க தீர்த்த மலையில் இருக்குதுல்லைங்களா ஆ அங்கே போகணும் குடும்பத்தோடு காலையில் ஏழு மணிக்கு பூஜை அங்கே அதுக்குள்ள நாங்கள் அங்கே போகணும் அதுக்காக உங்கள் ட்ராவல்ஸில் புக் பண்ணலாம்னு கேட்குறேன் சே சரிங்க மேடம் சரி மேடம் என்னோடய அட்ரஸ் நான் வந்து செ செண்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எங்கள் இடத்துலே பிக்கப் பண்ணிப்பிங்களா சரி மேடம் ட்ரைவர்லாம் நல்லா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ஸான ட்ரைவரா அனுப்புங்க ஏன்னா குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போகிறோம் ஆ சரிங்க மேடம் இந்த ஆ அம் ஆ அனுப்புகிறேங்க மேடம் அமௌண்ட்டு எப்படி என்ன கிலோ மீட்டர் கணக்கா இல்லை நாள் வாடகையா மேடம் சரி மேம் சரி மேம் அதில் ட்ரைவருக்கு எல்லாமே சேர்த்துங்களா ஆ சரி மேடம் நாங்கள் ஆ அப்போது நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் ட்ர ட்ரைவர் வெயிட் பண்ணுவார்ல அதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் ஏதாவது போடுவீங்களா ஓகே சரிங்க மேம் அப்போ நான் திங்கக்கிழம போகிறத்துக்கு சொல்லிடுறேங்க மேடம் அட்வான்ஸ் வந்து உங்களுக்கு செண்ட் பண்ணிடுறேன் தேங்க் யூ மேடம்